வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு நாங்கள் ஃபேமிலியோட போயிருந்தோம் வெறும் பறவைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு அதை பார்த்தோன்ன எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு ஆறு ஒரு ஆறு குருவி குஞ்சிகள் வந்து அழகாக ஒரே இடத்துல உட்காந்துருந்துச்சு அதே தானாக அன்னன்னக்கு இர தேடி அதே சாப்பிட்டுக்கிச்சு அதை பார்த்தோன்ன ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எல்லாம் கூட்டு குடும்பமாக ஒத்துமையாக இருந்துச்சு ஒன்றாவே பறந்துச்சு ஒன்றாவே வந்துச்சு கூட்டுக்கு அதனால ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்கயும் அதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் அதை ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஃபேமிலியோட போயிருந்தோம் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து வீட்டில ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் அதை பார்க்குறப்பலாம் அங்கே வேடந்தாங்கல் என்னன்ன பண்ணோமோ அந்த அனைத்து ஞாபகமும் எங்களுக்கு வரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பறவைகள்லாம் ஒன்றாவே பறந்து போணுச்சு ஒன்றாவே வந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு